ஹலோ சொல்லுங்கள்

சரி ஓகே ஆ மேல் செக்ஷனில் பார்த்திங்கனா வந்து சயன்டிஃபிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது போக குழந்தைங்களுக்கு வந்து மெம்மரி பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வச்சுருக்கோம் அது போக பார்த்திங்கனா வந்து ஜிவி நாய்டு அந்த மாதிரி வந்து சைண்டிஸ்ட்டோட இன்வெண்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் வந்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து குழந்தைங்கள கூட்டு வந்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ பலூன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்கோம் ஆ நீங்கள் என்டெர்டெய்ன்மெண்ட் இருக்குங்கணா நீங்கள் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க பிஸிக்கல் ஆக்டிவிட்டீ தான் சும்மா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுற மாதிரி பஸில் நகத்துற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து மண்டே வரனா கூட வர்லாங்க இல்லைனா அதுக்கு முன்னாடி இல்லைனா அதுக்கப்புறம் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிலாம் ஆ ஆன்லைன்ல மாற்றிக்கிலாம் அதுக்கு பர்ஸ்னல் சார்ஜ் ஆகும் நினைக்கிறங்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவும்ங்க இருக்குங்கணா அது வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குங்க ஆ புக் டோக்கன் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு எல்லா புக்குமே இருக்குங்க தமிழ் ஹிஸ்ட்ரி புக்குலர்ந்து வந்து சைன்ஸு ஆ சோசியல் அந்த ஹிஸ்ட்ரியோட இது பயோகிராஃபி ஃபுல்லாக வந்துருங்க அடுத்து டெம்புளெல்லாம் இருக்குல்ல அந்த புராணக்கதைகளை எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆமாங்கணா அது எல்லாமே இருக்கு அடுத்து மேற்கொண்டு பார்த்திங்கனா வந்து லன்ச்சு இங்கே ப்ரோவைட் பண்ணிர்றோம் ஆ அது வந்து உங்களுக்கு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அப்படின்னு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ர் பண்ணும் போதே வந்து உங்களை கேட்யிருக்கும் நீங்கள் வந்து வெஜ்ஜு இல்லைனா நான் வெஜ்ஜுன்னு எதோ ஒன்று சொல்லிக்கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க ஆமாம்ங்க அதில் வந்து நம்ப செலக்ட் பண்ணுறது தான் இல்லை இல்லை நீங்கள் வந்து அங்கேயே கூட படிச்சு பார்க்குறதுனாலும் படிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு அது வேணா அதை நீங்கள் வாங்கிலாம் அதுக்கு பில் இருக்கு ஃப்ரீ இல்லை ஆனால் பில் இருக்கு நீங்கள் வாங்கலாம் கம்மியான விலைலே அங்கேயேகிடச்சிரும் ஆ ஒரு காப்பி மட்டும் இல்லை ஒன் ஒன் நிறையா காப்பி கிடைக்கும் ஒரே மாதிரியான புக்கும் நீங்கள் வாய்ங்கலாம் அது போக பார்த்திங்கனா வந்து ஸ்கூல் ஸ்டுடென்ட்ஸ்க்கும் தனியாக வந்து ஆஃபர்ஸ்ஸெல்லாம் போய்ட்யிருக்குங்க இந்த ஸ்கூல் ஸ்டுடென்ட்ஸ்க்குங்க அவங்களுக்கு ஆக்டிவிட்டீ செய்யுற மாதிரி வந்து நிறையா புக்ஸ்செல்லா வச்சுருக்கோம் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கனா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது தகவல் வேணுங்களா ஆ ஆ அது இருக்குங்கண்ணா பழங்காலத்தில் என்னென்ன பயன்படுத்துனாங்க அப்படின் சொல்லிட்டு அதெலாம் எடுத்து வச்சுருக்குதுங்க ஆ அதெல்லாம் வந்து ஆ அந்த மாதிரிலாம் பழங்கற்கால கருவிகள் இருக்குதுங்கண்ணா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆ தேங்க்ஸ் ஃபார் காலிங்